குட் ஈவ்னிங் மேடம் எல்ஜி எல்ஜி ஷோரூம் தானே இது மேம் ஒரு எல்ஜியில ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கலான்னு பாக்கறேன் ஸோ பேஸிக் மாடல்ல எவ்வளவு அமௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்க மேடம் அது இல்லாம வந்து ஹை ஹை குவாலிட்டி டபுள் டோர்டு ஃப்ரிட்ஜு அந்தமாதிரிலாம் எவ்வளோ ரேட்டு வருங்க மேடம் அப்படிங்களா மேடம் சப்போஸ் அந்த மாடர்ன் டெக்னாலஜியோட அந்த ஐஸ் க்யூப்பு ஆட்டோமேட்டிக் ஐஸ் க்யூப்பு அந்தமாதிரி இருக்கிறதுலாம் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது மேடம் ஓ ஓகே ஆக்சுவலா எங்கள் ஃபேம்லியில ஒரு எயிட் மெம்பர்ஸ் இருக்கோம் மேடம் ஸோ அதுக்கு தகுந்தமாதிரி ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி லிட்டர்ஸ் ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்தா ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர் வந்து க்ரே ஆர் ப்ளாக் க்ரே அவைளபுலாக இருக்குங்களா ஓகே வேறு எதாவது கலர் கலர்ஸ் இருக்கா இது இல்லாம

அப்படிங்களா அப்போ ப்ளாக்கே எனக்கு ஓகேங்க மேடம் ஆமாங்க மேடம் ஓகேங்க மேடம் அட்வான்ஸ் எவ்வளோ இப்போ பே பண்ணணுமா கேஷ் ஆன் டெலிவரி தாங்க மேடம் ஓகேங்க மேடம் தேங்க் யூ மேடம்